பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னா நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க நம்ம அப்பா அம்மாக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க இப்ப அதேமாதிரி நம்ம வந்து நம்ப பிள்ளைங்க நம்ப பசங்களுக்கு நம்ப பசங்க வந்து அப்டி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக சொல்லிட்டு போனால் மட்டுமே இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும் வேற எதுனாலையும் பாதுகாக்க முடியாது இப்போ நம்ப நம்ம பண்ணது நம்மளோடயே போயிடுச்சி அப்படினா நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியலை அப்படினா அதை நம்மளால பாதுகாக்க முடியாது அதுமாதிரி நம்ம பிள்ளைங்க செய்யுறது அவங்க பசங்களுக்கு தெரியலன அதை நம்மளால பாதுக்காக்க முடியாது ஒரே வழி நம்ம பார எல்லாருக்குமே நம்ப பாரம்பரிய கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுக்கணும் தமிழோட சிறப்பு நம்ப செய்யுற எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுக்கணும் பாரம்பரிய கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தா மட்டுமே நம்மளால எதுவுமே பண்ண முடியும் அதனால் நம்ம வேற வழி எல்லாருக்குமே அதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் பண்ணணும் அப்படினு சொல்லி கொடுத்துட்டே இருந்தோனா அது வழி அதை அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அதுவாக அதுவே வந்துகிட்டே இருக்கும்